ஹலோ சொல்லுங்கள் மேடம் ஆ என்னென்ன மேடம் வேணும் காய்கறி ஆ வெண்டைக்காய் ஆ எல்லாமே கொடுக்குறோம் மேடம் ஆ சரிங்க மேடம் இல்லை இல்லை மேடம் நாங்கள் வந்து டெலிவரி கொடுக்கறது ஒரு பக்குட்டு என்னென்னா நாங்கள் தயாரிக்கிற ஃபுட்ஸு வெஜிடபுள்ஸ் எல்லாமே வந்து ஒன்லி ஆர்கானிக் உரம் அதில் தான் நாங்கள் இது பண்ணுறோம் கெமிக்கல் இதெல்லாம் போட்டு அது பண்றதில்லை கெமிக்கல் உரம் போட்டு நாங்கள் வெஜிடபுள்ஸ் பயிர் பண்ணல ஒன்லி ஆர்கானிக் ஃபுட்டு தான் எல்லாமே நாங்கள் இயற்கையான முறையில் பயிர் பண்ணி நாங்கள் இது பண்ணுறோம் அதனால் மற்ற இடத்துல நீங்கள் கே விசாரித்து பாருங்க அவங்கள விட பத்து ரூபா அஞ்சு ரூபா கூட இருக்குமே தவிர ஆனால் பொருள் தரமாக இருக்கும் பொருள் வந்து பொருளுக்கு நாங்கள் கேரண்டி பொருள் வந்து உங்களுக்கு தரமான பொருளாக இருக்கும் நாங்கள் கேரட்டாக இருக்கட்டும் எல்லாமே ஆ கேரட்டு வந்து கிலோ கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கால் ஒரு கிலோ நாற்பது ரூபா மேடம் கத்திரிக்காய் ஒரு கிலோ ஒரு கிலோ ஐம்பது ரூபா ஆமாம் எங்கள் ரேட்டு தான் மேடம் சொல்கிறேன் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா மேடம் வெளியில் வந்து நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க மேடம் கத்திரிக்காயெல்லாம் பத்து ரூபா கூட ஆர்கானிக் ஃபுட்டு கத்திரிக்காய் வந்து அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கேரட்டும் அதுமாதிரி நல்லாயிருக்கும் கோஸெல்லாம் நல்லாயிருக்கும் பீன்ஸெல்லாம் எல்லாமே நாங்கள் சொந்தமாக பண்ணுறதனால எங்களுக்கு இயற்கையான முறையில் கொண்டதனால் எங்களுக்கு தரமாக கொடுக்குறோம் அதனால் பத்து ரூபா சேர்த்து சொல்கிறோம் பொருளுக்கு தகுந்தமாதிரி விலை அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை தரமாக தரமாக இருக்கும் நாங்கள்